இப்போ புதுசாக கொழந்தை பிறந்தா பார்த்திங்கனா நிறையா வந்து நம்ம வந்து கை கழுவாமல் வெளியே போனால் வந்து அப்படியே வந்து தொடுறதுனால வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுது அதுபோக அந்த அஃபெக்ட்டானால் ஹாஸ்பிட்டல் போனால் மருந்து மாத்திர எல்லாம் கொடுக்குறாங்க பொறந்த பிறந்த குழந்தையோட டக்குன்னு மாத்திர கொடுத்தம்னா வந்து அதுக்கு நிறைய வந்து நோய்வாய் பட இருக்குது அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பார்த்திங்கனா வெளியே வெளில போனால் வந்து குழந்தைய தொடுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் விடவே மாட்டோம் இங்கே வந்து கை கால் எல்லாம் சோப்பு போட்டு அப்படிதான் கழுவி அதுக்கு அப்புறந்தான் வந்து அந்த குழந்தைய தொடுறதுக்கு விடுவோம் அப்புறம் வீட்ட வந்து மேக்ஸிமம் ரெண்டு டைம் சுத்தம் பண்ணிட்டே இருப்போம் குழந்தைய வந்து கீழே எது சிந்தினாலும் சரி எது பண்ணாலும் சரி அதை தொடுறதுக்கே விடமாட்டோம் பத்திரமா பார்த்துப்போம் அப்புறம் சுற்றி இருக்கிற வந்து தண்ணி தேங்காமல் தண்ணி தேங்கினா வந்து கொசு வரும் கொசு வந்தால் அப்புறம் என்ன ஆகும் குழந்தைய கடிக்கு காய்ச்சல் வரும் இருமல் வரும் சளி வரும் அதனால் வந்து நாங்கள் தண்ணி தேங்குறதுக்கு அதுமாதிரி இதையெல்லாம் விடவேமாட்டோம் சுத்தமாக வச்சிருப்போம் வெளியேயும் சுத்தமாக வச்சிருப்போம் அதேபோக வெளியே இருக்கிற ஆளுகளெல்லாம் வந்து குழந்தைய பார்க்குறதுக்கு வந்தாங்கனா வந்து வெளியவே சோப்பு தண்ணியெல்லாம் வச்சிருப்போம் அதை கழுவிட்டு அதுக்கு அப்புறம்தான் வந்து பேசறதுக்கு விடுவோம் அப்புறம் சாப்பிட்ட உடனே வந்து ப்ளேட்டெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி அப்போவே வைச்சிடுவோம் ஏன்னா அப்டியே வச்சிருந்தா வந்து அது கொழந்தை போய் தொடும் அதனால் காய்ச்சல் எல்லாமே வரும் அதனால் வந்து நாங்கள் அப்பயே கொண்டுபோய் எல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சிருப்போம் வெளியே இருக்கிற வர்றவங்களும் அதேமாதிரிதான் சுத்தமாக தான் வருவாங்க அதுபோக வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கும் அதேமாதிரிதான் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குறதா தருவோம் இந்தமாரி சாக்லேட்டு அந்தமாரி எந்த ஐட்டமும் தரமாட்டோம் பிஸ்கெட் இஸ்கெட் எதுவுமே தரமாட்டோம் பால் காய்ச்சி சுத்தமான பாலை வந்து வாங்கி தருவோம் கடையில் வாங்குற பால் நாங்கள் தரவே மாட்டோம்